பாரம்பரிய உணவுகள் பற்றி பார்த்தன் பார்த்தோன்னா அதாவது இப்போ வந்து ஒரு தீபாளின்னா தீபாளிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேசரி காலையில் ஒரு இட்லி கேசரி வச்சு சமைப்போம் சமைத்து சாப்பிட்டுட்டு ஒரு வடை வச்சு சாப்பிட்டுட்டு சாமிக்கு ப படையல் மாரி வச்சு சா சாமிலாம் கும்பிட்டுட்டு படையல் மாரி வச்சு சாப்பிட்டுட்டு அந்தாக்கில் இருந்துடுவோம் மதியானம் எதாவது கறி சிக்கன் எடுத்து குழம்பு வச்சி நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்தாக்கில் இருந்துடுவோம் பொங்கலுக்கு பாரம்பரிய உணவுகள் வச்சு காய்கறிகள்லாம் வச்சு சமையல் பண்ணி சாம்பார் வச்சி சாப் சாம்பார் வச்சு சாப்பிட்ருவோம் மறுநாள் கறிக்குழம்பு வச்சு எல்லாம் வச்சு சாப்பிட்டுடுவோம் மத்தபடி வெள்ளிக்கிழம செவ்வாக்கிழமலாம் சாம்பார் தான் வச்சு சாப்பிடுவோம் மத்தபடி திங்கக்கிழம புதன்கிழம வியாழக்கிழமலாம் மீன் குழம்பு தான் மீன் குழம்பு வச்சு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுடுவோம் மத்தபடி எதாவது பிறந்தநாளு அந்தமாரி எதாவது வந்துச்சின்னா பிறந்தநாளுக்கெல்லாம் எதாவது ஸ்பெஷலாக பிரியாணி அந்த மாரி எதாவது போட் எதாவது சமைத்து கொடுப்போம் எதாவது சமைத்து கொடுப்போம் காலையில் இது பிறந்தநாள்னா காலையில் ஏதாவது பாயாசம் அந்தமாரி பண்ணி கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாத்துக்கும் ப கொடுத்துருவோம் பங்கு பங்கு போ க ப கொடுத்துருவோம் மத்தபடி மத்தபடி புத்தாண்டு புத்தாண்டுக்கெல்லாம் காலையில் காலையில் எந்துச்சி சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமியில் சா சாப்பாடுலாம் பொங்கல் மாரி வச்சு சாப்பாடு மாரி வச்சு சாப்பிட்டு கிளம்புவோம் சித்திரை ஒன்றுன்னா தமிழ் புத்தாண்டுக்கெல்லாம் காலையில் எழுந்திருச்சு சா சாமி கும்பிட்டுட்டு அந்தாக்கில் நாங்கள் சாம்பார் வச்சி சாப்பிட்டுட்டு அந்தாக்கில் இது பண்ணிடுவோம் வேறே வேறே இறந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பலகாரம்லாம் வச்சு பனியாரம் சுட் பனியாரம்லாம் போ போட்டு மாவு வச்சி படையல்லாம் போட்டு அவங்களுக்கு வேணுணா கறி சிக்கனு மட்டனு மீன் முட்டை அதெல்லாம் வச்சி சமையல் பண்ணி அவங்களுக்கு படையல் மாரி வச்சு எங்கள் வச்சு சாமி கும்பிடுவோம் இது அப்புறம் ஆடிக்கெலாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இறந்தவங்களுக்கு அந்த மாரி அப்படியும் சாமி கும்பிடுவோம் அப்படியும் வச்சு சமையல் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு மாரி ஒரு அஞ்சு பேர் கூப்பிட்டு வச்சு அஞ்சு பேருக்கும் சாப்பாடு பரிமாறி வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் மத்தபடி பங்க்ஷன்னா ஒரு எதாவது பங்க்ஷன்னா வந்துச்சின்னா பிரியாணி அந்தமாரி போட்டு கொடுப்போம் அப்படி இல்லைன்னா சாம்பார் கூ கூட்டு எதாவது கூட்டு வச்சு சமையல் பண்ணி கொடுத்துருவோம்